என்னோட ஸ்கூல் லைஃப்லனாக்கா நாங்கள் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் தமிழ் மீடியம் தான் ஆனால் இப்போது அப்போலாம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸ்கூல்லாம் நல்ல எப்படி இருக்குன்னு சொல்லணும்னாக்கா நல்ல ஸ்டிக்டாக இருப்பாங்க டீச்சர்ஸ் சார்ஸ் எல்லாமே ஸ்டிக்டாக இருப்பாங்க என்ன ஒரு இது பண்ணாலும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்தே தீரும் அடி செம்ம அடி விழும் அது நல்லா இருந்ததால் நாங்கள் அடுத்து ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வந்து நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டிருந்தேன் ஒரு எய்த் வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்லேருந்து போக ஆரமித்தேன் வீட்லேருந்து போக ஆரமித்தேன் அதுக்கப்புறமும் நல்லா போயிட்டிருந்துது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் மட்டும் தான் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க அஞ்சுகம் முத்து வேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன் அங்கேயும் வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு என்க்ரேஜ் பண்ணுவாங்க எது பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல என்க்ரேஜ் பண்ணி என்ன கேட்குறமோ அப்பப்போ அவங்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க ஸ்கூல் லைஃப்பை யாராலையும் ஸ்கூல் லைஃப்பை எங்களால் இல்லை யாராலையுமே ஸ்கூல் லைஃப்பை மறக்க முடியாது ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம ஏன் இன்னும் ஸ்கூல்ல படிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாக ஆகணும் பெரியவங்களாக ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போலாம் பெரியவங்களானா ஏன்டா பெரியவங்களானோம் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது நம்மபாட்டு படிச்சிட்டு விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து போகும்போது ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து ப்ளான் பண்ணுவோம் அந்தமாதிரி ஐஸ்க்ரீம் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா ஒன் வீக்காவே நாங்கள் வந்து அதுக்கு பைசா சேர்த்துட்ருப்போம் இந்தமாதிரி இன்னைக்கி போகும்போது ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறமாதிரி நாங்கள் அமௌண்ட் சேர்த்துட்ருப்போம் கரெக்டாக அதேமாதிரி அந்த ஒன் வீக்ல அமௌண்ட் சேர்த்து லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே அன்னைக்கி போகும்போது ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு சைக்கிள்ல தான் போவோம் நாங்கள் அஞ்சுப்பேர் போவோம் அஞ்சுப்பேரும் வந்து சைக்கிளை தள்ளிட்டு போய்ட்ருப்போம் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு சைக்கிளை தள்ளிட்டே வீடு வரைக்கும் போய்ட்ருப்போம் ஒவ்வொருத்தர் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போய் இறங்கும்போது லாஸ்ட்ல போகும்போது எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டத்துக்கப்புறம் ஜாலியாக பேசிக்கிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்திருந்துட்டு எங்கேனா வெளில பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமா போவோம் அதை வந்து எங்களுக்கு எப்போவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் காலேஜ் காலேஜ் போகும்போது அதே மூணு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் காலேஜ் போகும்போது மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சேம் ஒரே காலேஜ்ல போக ஆரம் போ ஒரே காலேஜிக்கு போனோம் மற்ற ரெண்டு ப்ரெண்ட்ஸும் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் யாருமே மீட் பண்ண முடியல காலேஜ் முடிஞ்சதுக்கப்றம் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எங்களால் மறக்க முடியாதது லைஃப்பே அந்த ஸ்கூல் லைஃப்ல நாங்கள் அடித்த லூட்டிங்க மட்டும்தான்